ஹலோ ஊபர் கேபா ஆ எனக்கு நாளைக்கு மார்னிங் ஃபைவ் ஓ க்ளாக் வந்துவிட்டு கேப் வேணும் அஞ்சு பேர் போகறோம் ட்ரிப் சிவகங்கைக்கு அட்ரெஸ்ஸா யூனிவர்சிட்டி பக்கத்தில் யூனிவர்சிட்டி ஆர்ச் பக்கத்தில் ஒரு ரைட் சைட்டில் ரைட் சைட் டேர்ன் பண்ணிங்கனா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும் அதில் ஃபர்ஸ்ட்டு வீடு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் ஓ சிக்ஸ் ஹண்ரடா ஓகே மார்னிங் இயர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ க்ளாக்லாம் நாங்கள் ரெடி ஆயி இருக்கோம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்